லாக்டவுனில் நான் சமைச்ச சாப்பாடு என்னென்னா நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிக்கன் பிரியாணி பிடிக்கும் சிக்கன் பிரியாணினா எனக்கு அவ்வளோ ஒரு உசுரு அது நான் எவ்வளோ எவ்வளோ அழகாக நிறையா காய் வெங்காயம் தக்காளி சிக்கன் மட் சிக்கன்லாம் போட்டு பிரியாணி மசாலாலாம் போட்டு ஒ ஃப்ரை பண்ணி அது நான் சமச்சு வைச்சேன் அப்புறம் என்ன செஞ்சேனா சமையல் வந்து பிரி என்ன பண்ணேன் பால்கோவா பாயாசம் பண்ணிணேன் பால்கோவா பாயாசம் பூரி காலை டிஃபன் பூரி மதியம் வந்து மட்டன் பிரியாணி நைட்டு வந்து பக்கோடா காலையிலேயும் நைட்டும் பஜ்ஜி பக்கோடா இதெல்லாம் சமைக்கிவேன் மதியத்தில் சாதம் வெரைட்டி ரைஸ்ஸு இதெல்லாம் ச நல்லா சமச்சு வப்பேன் சமச்சு லாக்டவுனில் வெளியே போகாம அடிக்கடி மூணு வேளையும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு மூக்கபிடிக்க ஃபுல்லா தூங்கி தூங்கி எழுந்துடுவேன் நான் லாக்டவுனில் வேலை பா வேலைக்கு எங்கேயும் போகாததால ந என்ன செய்யலாம் என்ன காலைக்கு என்ன டிஃபன் செய்யலாம் மதியம் என்ன டிஃபன் செய்யலாம் நைட்டுக்கு என்ன செய்லாம் குக் பண்ணலாமா இல்லை வேறு எதாது ரீட் பண்ணலாமா ஜூஸ்ஸு இல்லை ஃபுட்டு வந்து எந்தமாதிரி ஃபுட்டான ஃபுட் ஆடர் பண்ணி சே ஆடர் பண்ணலாமா இல்லை சமைக்கலாமா என்ன செஞ்சு எல்லாமே சமைச்சு இட்லி பூரி பொங்கல் சப்பாத்தி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மதியத்துக்கே எல்லாமே செஞ்சு எல்லாம் செஞ்சு வச்சோம் எல்லாம் செஞ்சு எல்லாமே வீட்டில் ஆக் லாக்டவுனில் எல்லாமே யாருமே வேலைக்கு போகாததால எல்லாமே வீட்லே இருந்ததால் நான் நல்லா சமையல் செய்வேன் நல்லா சமையல் செஞ்சு எல்லோருமே வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டாங்கன்னா நல்லா சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்